கிராமத்து திருமணம் பார்த்தீங்கன்னா முதலில் வந்து எடுத்தோன்னே பொண்ணை பார்த்துட மாட்டாங்க மாப்பிளை பார்த்துட மாட்டாங்க அப்படி ஒன்று நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேறு யாராச்சும் ஒரு திருமணத்துக்கு போவாங்க அப்போது போகிறப்ப இவங்க வீட்லேயும் அவங்க வீட்லேயும் பார்த்துக்கிருவாங்க அதாவது மே அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து மாமா பொண்ணு அத்தை பொண்ணு மாமா பையன் அத்த பையன் இந்த மாதிரிதான் முடிஞ்ச அளவுக்கு கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றப்ப நான் பார்த்த ஒரு சம்பவம் ஒரு கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா ரெண்டு குடும்பம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அதாவது மாமன் பொண்ணு அத்தை பையன்தானே போயிருக்காங்க போன இடத்துல வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டோனையே இவர்களுக்கு அவங்களை பிடிச்சிடிச்சி அவர்களுக்கு இவங்களை பிடிச்சி நல்லா பேசி பழகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க அவங்க வீட்டுக்கு வரோம் அவங்க இவங்க வீட்டுக்கு போகிறோம் இப்படி போகிறப்ப அந்த அந்த வீட்டு பையனுக்கும் இந்த வீட்டு பொண்ணுக்கும் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிற வயதுதான் அப்படின்றப்ப ரெண்டு பேரும் பார்த்துக்கிருவாங்க அதாவது கிராமத்தில் வந்து பார்த்துகிற மாட்டாங்க பேசிக்கிற மாட்டாங்க கொஞ்சம் பயத்தோடேயே இருப்பாங்க ஒரு மாப்பிளையை பார்த்தா ஒரு வெக்கம் படுறது பொண்ணை பார்த்து மாப்பிளை வெக்கப்படுறது இந்த மாதிரி இது நிறையா நடக்கும் இதே நம்ம சிட்டிலெல்லாம் பார்த்தோம்னா அசால்ட்டாக பார்ப்பாங்க செய்வாங்க இந்த மாதிரி அங்கே அப்படி இல்லை பார்க்குறதுக்குனு ஒரு வரமுறை இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது திருமணம்னால் எப்படி நடக்கும் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் அங்கே நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கற பட்சத்தில் பொண்ணு வந்து புதுசாக மாப்பிளையை பார்க்கற மாதிரிதான் பார்க்கும் அப் அது பார்க்குறப்ப பொண்ணு வந்து முதல் முறையாக மாப்பிளையை பார்க்குது மாப்பிளை வந்து முதல் முறையாக பொண்ணை பார்க்குறாரு அப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்லாம் பார்க்கமாட்டாங்க அதில் வந்து மாப்பிளைக்கு மாப்பிளையோடய அப்பா அம்மாவுக்கு பொண்ணோடய அப்பா அம்மாவை பிடிச்சிருக்கா அப்படின்தான் பார்ப்பாங்க அங்கே பொறுத்த அளவுக்கு மாப்பிளை பொண்ணு சம்மதம் கேட்க மாட்டாங்க பொண்ணு வந்து என்ன சொல்லிவிடுன்னா எங்கள் அப்பாவை கேட்டுக்கங்க அப்படின்றும் மாப்பிளை வந்து நீங்கள் எங்கள் அப்பாவை கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எங்கள் அப்பா அம்மாவை கேட்டுக்கங்க அப்படின் சொல்லிவிடுவாங்க அதாவது மாப்பிளை பொண்ணு வந்து பார்த்துக்கவே மாட்டாங்கன்னு வெச்சுக்குங்களேன் ஒரு ஒருத்தவங்க கல்யாணலெல்லாம் மாப்பிளை பொண்ணு பார்த்துக்கவே மாட்டாங்க அப்பா அம்மா பேசி முடிவெடுக்கிறதுதான் அந்த மாதிரி கல்யாணம் பேசி முடிச்சுடுவாங்க ஒரு ஒருத்தவங்க தாலி கட்டுறப்பதான் மூஞ்சியவே பார்ப்பாங்க கல்யாணத்து அன்னைக்குதான் மூஞ்சியவே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிளை பிடிச்சிடிச்சி ஒரு நாள் பொண்ணு மாப்பிளை வீடு பொண்ணு வீட்டு எல்லாேரும் வந்து மாப்பிளை வீட்டை விசாரிப்பாங்க அக்கம் பக்கத்தில் விசாரித்து எப்படிப்பட்ட மாப்பிளை மதுப்பழக்கம் இருக்கா அந்த மாதிரி விசாரிப்பாங்க மாப்பிளை வீட்டில் வந்து பொண்ணு எப்படி படிச்சுருக்கா எப்படி எந்த மாதிரி ஸ்கூல் லைஃப் எந்த மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டு வீட்டாரும் விசாரிச்சுட்டு ஒரு நாள் நிச்சியம் பண்ணுறதுக்கு போவாங்க பொட்டு வெக்கிறதுக்கு போவாங்க பொட்டு வெக்கிறதுன்னால் கன்ஃபார்ம் அதாவது ஓகேன்ன மாதிரி இது பொட்டு வச்சுட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு வருவாங்க அப்புறம் வந்து நிச்சியம் பண்ண போவாங்க ரெண்டு வீட்டார்களும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல மாப்பிளை வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ இல்லை ஒரு மண்டபத்துலேயோ நிச்சியம் அப்படின் சொல்லி பண்ணுவாங்க அதாவது அது வந்து பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கான அர்த்தம் அது வந்து மாப்பிளையும் பொண்ணும் மோதிரம் மாற்றிக்கிருவாங்க அப்போ வந்து தட்டு மாற்றிக்கிருவாங்க எங்களுக்கு வந்து உங்கள் பையன கட்டி கொடுங்க அப்படின்னு அதுவும் பாதி கல்யாணம் முடிஞ்சது மாதிரின்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு வீட்லேயும் போய் அந்த நிச்சயம் பண்ணுவாங்க அது பண்ணுறப்போ மாப்பிளையோடய தாய்மாமனும் பொண்ணோடய தாய்மாமன் கல்யாணம்னு வந்துவிட்டாலே முக்கியமான பங்களிப்பு வந்து தாய்மாமன் அப்படின்ற ஒருத்தர்தான் தாய்மாமன் யாருன்னால் ஒன்று பொண்ணோடய அம்மாவோடய அண்ணன் தம்பி இருப்பாங்க மாப்பிளையோடய அம்மாவோடய அண்ணன் தம்பி அவங்கதான் தாய்மாமன் சொல்லுவாங்க அவங்கதான் வந்து முழுமையாக இந்த கல்யாணத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்கதான் அது வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் அவங்க இல்லைனா கல்யாணம் நடக்காது தாய்மாமன் இல்லாமல் கல்யாணமே நடக்காது கல்யாணம் கிராமத்தில் வந்து கல்யாணம் எப்படி நடத்துவாங்கன்னால் திருவிழா மாதிரின்னு சொல்லலாம் அதாவது மேளதாளம் பாட்டு இசை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே அதாவது அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் இதில் வந்து மாப்பிளை வந்து மாட்டு வண்டியில் வர்ற பாரம்பரியமா நடத்துவாங்க நீங்கள் அப்படி ஒரு கல்யாணமே பார்த்துருக்க முடியாது என்னதான் சிட்டி ஃபங்சன் போனாலும் நீங்கள் கிராமத்தில் நடக்கிற கல்யாணம் மாதிரி வராது அது எப்படின்னா மாட்டு வண்டியில் வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி முடிஞ்சதும் மாட்டு வண்டியில் வருவாங்க பொண்ணு வந்து குதிரை வண்டி இல்லாட்டி பொண்ணுமே மாட்டு வண்டியில் வர்ற மாதிரி இருக்கும் சிட்டியில் பண்ணுவாங்க ஒரு ஒற்ற டீஸ் ரெடியாக வச்சு பண்ணுவாங்க இங்கே அப்படி இல்லை வைச்சா பத்து அடி பதினஞ்சு அடி ரெடியாகும் வச்சுருப்பாங்க சவுண்டு அதாவது இசை வந்து காதை கிழிக்கும் அந்த அளவுக்கு ரோட்டில் போகிறவனே நம்மளை வாயை பிளந்து பார்ப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சுட்டாங்க கல்யாணதேதி குறிச்சுட்டு இந்த கெழம நடக்குன்னு சொல்லி பத்திரிக்கை எல்லாம் அடிப்பாங்க பத்திரிக்கை அடித்து எல்லாம் பண்ணி சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம கிராமத்து சைடு பார்த்தோம்னா பத்திரிக்கை வந்து நம்ம கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா எல்லாேரும் மொய் செஞ்சுருப்பாங்க அடுத்தவங்க கல்யாணம் காதுக்குத்து இந்த இதெல்லாம் போயி மொய்ன்னு செய்வாங்க ஐந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் செய்வாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும்ல அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வச்சு இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்லேயும் பத்திரிக்கை கொடுப்பாங்க மாப்பிளை வீட்லேயும் பத்திரிக்கை கொடுப்பாங்க கொடுத்து கல்யாணத்துக்கு முன்னான் நாள் பரிசம்னு ஒன்று போடுவாங்க அது வந்து ஒரு சாங்கியம்னு சொல்லலாம் சம்பிரதாயன்னு சொல்லலாம் அது பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் கல்யாணம் வந்து நேரமாக நடத்துவாங்க இந்த நல்ல நேரம் நல்ல நேரத்துக்கு நடத்துவாங்க நைட்டே பொண்ணு வீட்லேருந்து பொண்ணை நைட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து மாப்பிளை வீட்டில் தங்க வைப்பாங்க இல்லாட்டி மண்டபத்தில் தங்க வைப்பாங்க பொதுவாக ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்த உடனே கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை எல்லாேருமே மாலை போ பூமாலை கொண்டு வருவாங்க அந்த மாலையை பூரா போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருநீர் வச்சு விடுவாங்க திருநீர் வச்சு அதையும் புகைப்படம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணும் மாப்பிளையும் மாலை மாற்றிக்கிறது சொல்லுவாங்க மாலை மாற்றி போட்டு தாய்மாமன் கையால் தாலி எடுத்து தர சொல்லுவாங்க அதாவது தாய்மாமன் இல்லாட்டி அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்கள்லே அதாவது வசதி வாய்ப்பில் இல்லாட்டி பேரளவில் அதில் இருக்குறவங்க எடுத்து பண்ண சொல்லுவாங்க அவங்க எடுத்து தருவாங்க அவங்க தாலி எடுத்து கொடுத்தோன்னையே அதை போட்டு கட்டச்சொல்லுவாங்க கட்டி முடித்தோன்னே அடுத்து பொண்ணு மாப்பிளையை புகைப்படம் எடுப்பாங்க அங்கே வந்து உணவு உணவுதான் ஒரு கல்யாணத்தில் வந்து முக்கியமான இது அந்த உணவு வந்து என்ன போடுவோம்னால் கல்யாணத்தில் வந்து அதாவது சைவ சாப்பாடு சாம்பார் சாம்பார் சாப்பாடு அப்பளம் பொரியல்லேயே ஒரு நாலு வகையான பொரியல் கிராமத்து சாப்பாடு வந்து அடிச்சுக்கிறவே முடியாதுங்க என்னதான் சிட்டியில் கல்யாணம் வைச்சாலும் அங்கே வைக்கிற முப்பது வகை சாப்பாடு இருந்தாலும் கிராமத்தில் வைக்கிற அந்த ஏழு வகை சாப்பாடுக்கு அடிமை யார் சாப்பிட்டாலுமே அடிமையாகிருவாங்க ஏன்னால் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் கல்யாணத்துக்கு வந்து முக்கியமான ஒன்று மறந்துவிட்டேன் ஜாதகம்னு ஒன்று பார்ப்பாங்க பத்து பொருத்தமும் பக்காவாக இருந்தால்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பொருத்தம் நல்லா இல்லைன்னாலும் வேணாம்னு சொல்லிடுவாங்க இது ஒரு இது மறந்துவிட்டேன் சாப்பாடு ஒன்று ஒன்றும் அருமையாக இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து மொய் எழுதுவாங்க மொய் எழுதிட்டு வெற்றில பாக்கு வச்சுருப்பாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்ட்டு சொந்த பந்தங்கள் பூரா கூடும் கூடுவாங்கள்லே எல்லாேரும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளை கொஞ்ச நேரம் ஃபோட்டாே எடுத்துகிட்டு அவர்களும் வீட்டுக்கு போய்விடுவாங்க